ஹலோ சார் நான் கிருஷ்ணகிரி வஹாப் நகர்னு வஹாப் நகர்லருந்து பேசுகிறேன் எனக்கு சாப்பாடு வேணும் உங்கள் ஹோட்டல்ல என்ன மங்கலம் ஹோட்டல்ல எனக்கு சாப்பாடு வேணும் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது உங்கள் ஹோட்டல்ல இப்போ புதுசாக எனக்கு ஷிஷ்வான் ரைஸ் ட்ரை பண்ணலாம்னுருக்கறேன் அது நல்லா இருந்தாக்கா எனக்கு ஆடர் வேணும் பண்ணி அனுப்புங்கள் இன்னும் வேற என்ன வெரைட்டிஸ் இருக்குது இன்னும் என்னென்ன வேணும் சிக்கன் ரைஸு பிரியாணி சிக்கன்னு காடை கௌதாரி இது என்னென்ன இருக்குது எல்லாமே எனக்கு வேணும் ஆடர் எனக்கு கொடுத்தி அனுப்பவும் நான் டோல் டெலவரி பண்ணவும் எவ்வளோ பணம் என்று நான் உங்களுக்கு செலுத்துவேன் டோர் டெலவரி பண்ண பிறகு நான் உங்களுக்கு காசு கொடுக்குறேன் அனுப்பணும் அனுப்பவும் சீக்கிரம் அனுப்பவும் பசி நிறைய இருக்குது சீக்கிரம் அனுப்பவும்